தமிழ் மொழி எப்படி வளர்ச்சி அடைந்துள்ளது அப்படின் பார்த்தோம் அப்படினா இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லா மொழிகளிலுமே சிறந்து விளங்குவது தமிழ் மொழிதான் இப்போ தமிழ் மொழி வந்து தமிழ்நாட்டில் மட்டும் பேசப்படுறதில்ல இருக்க எல்லா நாட்டிலயும் பேசுகிறாங்க அதை ஆசையாக பேச ஆரம்பிச்சுட்றாங்க தமிழ் மொழி வளர்ச்சி அடைஞ்சிச்சி அப்படினா கண்டிப்பாக வளர்ச்சி அடைஞ்சிதான் இருக்குது ஒரு ஒரு நபருமே வந்து தமிழ் மொழியை வந்து காப்பாற்றிக்கிட்டுதான் இருக்காங்க அது வந்து எப்படி சொல்வது அப்படினா இப்போ சீனாவில் எடுத்துகிட்டோம் அப்படினா ஒரு பெண்மணி இருக்காங்க அவங்க வந்து ரொம்ப அழகா வந்து தமிழை வந்து அவ்வளோ இனிமையாக பேச ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லை நம்ம நம்ம தமிழ் நாட்டில் மட்டும் இல்லாமல் இருக்க எல்லா கன்ட்ரிலேயுமே வந்து என்ன அப்படினா தமிழ் மொழியை வந்து ரொம்ப இனிமையாக பேச நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லை தமிழ் வழி வந்து இது வளர்கிறதுக்கு ரொம்ப உகந்ததாகவும் இருக்குது நம்ம மட்டும் பேசுனால்தான் தமிழ் அழிஞ்சுகிட்டு வரும்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் இருக்க எல்லா கன்ட்ரிலேயுமே பேசுகிறாங்க அப்படினா தமிழ் மொழி அழியாது அது இன்னும் இன்னும் வளர்ச்சியைதான் ஏற்படுத்தும் வளர்ச்சியை மாற்றங்களை ஏற்படுத்தாது தமிழ் மொழி அழியவும் அழியாது அழியவும் விட மாட்டாங்க